நான் விவோ ஒய் தேட்டி மொபைல் வாங்கியிருக்கேன் இந்த மொபைல் வந்து பேட்டரி நல்ல லாங் லாஸ்ட்டிங் பேட்டரியாக இருக்குது நெக்ஸ்ட் கேமரா கிளாரிட்டியும் நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து மொத்தத்தில் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பேட்டரி ரொம்ப நேரத்துக்கு நிற்கிது பிளஸ் வீடியோ ஆடியோ எல்லாமே நல்ல கிளீயராக இருக்குது